தொலைக்காட்சியில் வந்துவிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு கேட்டிங்கனா நகைச்சுவை நிகழ்ச்சிகள் அதை தான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம வந்துவிட்டு வெளியே நாலு இடத்துக்கு போகறோம் வரோம் நம்மளோட எண்ணங்கள் வந்துவிட்டு நம்மளோட மனசு வந்துவிட்டு ரொம்பவே வந்துவிட்டு ஒன்று யார் மேலேயாவது நம்ம கோவமாக இருப்போம் இல்லைனா வருத்தமாக இருப்போம் இல்லைனா நம்ம மேலையே நமக்கு கோவம் இருந்துருக்கும் அந்தமாதிரி எல்லாம் வேறு நிலமையில இருந்துருப்போம் நம்மளோட நிலம சரி இல்லைன்னா கூட நம்ம வீட்டுக்கு வந்துவிட்டு கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி எதாவது பார்த்தோம் எதாவது கேட்டோம் அப்படின்னா நம்ம வந்துவிட்டு கொஞ்சம் அமைதியாவோம் அப்படின்றது நம்மளோட எண்ண ஓட்டங்கள் நம்மளோட மனசும் வந்துவிட்டு அமைதியாகவும் நம்ம வந்துவிட்டு நம்ம என்ன பிரச்சனையில இருந்தமோ அந்த பிரச்சனையை மறந்துவிட்டு சிரிக்க ஆரமிச்சிருவோம்